சரி மா இதோ பகிர்ந்துக்குறேன் போலீஸ் டிரெயினிங்கிறது ஒரு நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு ட்ரைனிங் ஃபியூச்சருக்கு பாடி உடம்புக்குலான் நல்ல ஒரு இது அதுல்லாமல் வேலை அந்த ஒரு வேலை கிடைக்குனுங்கிறதுகோசமே ஒரு என்ன சொல்றது ஒரு விருப்பம் ஒரு பெரிய ஆசை அதில்தான் போனது போனேன் ட்ரைனிங் நல்லாயிருந்தது அவருடைய ரன்னிங்கு ஹை ஜம்ப் ஷாட்டவுட்டு மரம் ஏறுவது தாண்டுதல் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இதுவாக ஒரு உடம்புக்கு ஒரு இதுமாதிரி ஒரு எக்ஸைஸ் மாதிரி நல்ல ஒரு ஃபியூச்சர் நல்லாயிருந்துது மூணு நாள் போனோம் ட்ரைனிங் மூணு நாள் நல்ல ஒரு மறக்கமுடியாத ஒரு ஜாலியான ஒரு என்ன சொல்கிறது ஜாலியான ஒரு சந்தர்ப்பம் அது அந்த சந்தர்ப்பலாம் பார்த்திங்கனாக்கா அப்பத்திய சந்தர்ப்பம் அப்பத்திய வயதுக்குலாம் பார்த்திங்கனா ரொம்ப நல்லா ஜா சந்தோஷமாருந்துது இப்போது அந்தமாதிரி கிடைக்குமாங்குறது வந்து சந்தேகந்தான் இப்போ போனோம் சந்தேகமும் நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ட்ரைனிங்கு பண்ணோம் எல்லாம் நல்லா வந்தோம் என்ன சொல்கிறது என்னுடைய துரதிஷ்ட்டம் எனக்கு வந்து வேலை அந் அந்துடுடைய இதில் எனக்கு வேலை வந்து வரல இருந் இருந்தவரைக்கும் அதிலிருந்த வரைக்கும் அந்த ஒரு ட்ரையினிங்கில் போகிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நல்லா சந்தோஷமாருந்தது ஜாலியாகருந்தது சாப்பாடு சாப்பிட்டது கூட வந்த புது ஃபிரண்டுங்கள்லாம் பழகினது அந்த நேரத்தில் ட்ரைனிங் எடுத்தவங்கள்லான் இன்னிக்கி போலீஸில்ருக்காங்க அவங்களான் இன்னிக்கி பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாகருக்கு அப்பதிக்கு ஃபிரண்டு பழகினோம் இப்போ பார்த்தாலும் அந்த ஒரு நினைவுகள் வந்து அவங்கலாம் பார்த்து பேசினாங்க நானும் பேசயில் அது ஒரு மனது சந்தோஷம் அங்கே எல்லாம் ஒன்றா உக்காந்து சாப்பிட்டது ஒரு கடைக்கு ட்ரைனிங் அங்கே முடிஞ்சோடனே அந்த கேப்பில் போனது அந்த கேப்பில் போயிட்டு கடைக்கு போய் டீ சாப்பிட்டது அரட்டை அடித்தது கிண்டல் பண்ணது அது ஒரு ஜாலி ஒரு நல்ல ஒரு இதுவாகருந்துது இன்னும் மேலே இன்னும் எப்படி சொல்லணுனாக்கா நம்ம அந்தமாதிரி ஒரு இருந்ததால் இப்போ வந்து வருமானம்றது வந்து ஒரு கொஞ்சம் கேள்வி குறிதான் இருந்தாலும் அந்த நேரத்தில் ரொம்ப ஜாலியாகருந்தோம் வேறே என்ன அதுக்கு மேல என்ன சொல்லணுனாக்க ஸ்கூல் படித்த ஞாபகம் ஸ்கூல் படிக்கும்போது பசங்கலாம் இன்னும் எனக்கு அப்பதிக்கு ஃபிரண்டுங்க இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நல்ல ஜாலியாகருந்தது போனது கொண்டது வந்தது அப்போ பத்து பைசா கொண்டு போனால் கமர்க்கட்டு அந்தமாதிரிலான் வாங்கி சாப்பிட்டது பசங்களோட ஜாலியாகருந்தது சைக்கிள் ஓட்டினது அரைப்பெடல் போட்டு ஓட்டினது ஸ்கூலுடைய பள்ளிக்கூடத்துடைய வாழ்க்கையே வந்து வேறே மாதிரி வாழ்க்கை நல்ல ஒரு ஜாலியான வாழ்க்கை அது ஆனால் அப்போ தெரியலை இப்ப தெரியுது நம்ம அந்தமாதிரி இருந்தோமே ஜாலியாகன்னு இப்போ வந்து வருத்தப்படுகிறோம் அப்போ அந்த நேரத்தில் வந்து ஜாலியாக இது பண்ணது இப்போ இல்லையே அப்படின்ட்டு அது முடிஞ்சு எல்லாரும் எல்லா வெளியில் வந்தோம் ஸ்கூல் படிப்பை முடித்துட்டு எல்லா அவங்கவுங்க அவங்கவுங்க சுருக்கமாக சொல்லணுனாக்க நம்ம் ஆட்டோகிராஃப் படத்தில் வராமாதிரி என்னுடைய இது எல்லாம் ஒரு மலரும் நினைவுகள் தான் நினச்சாலே மனதுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு ஃபீலிங் உண்மையிலே இன்னமும் இருக்குது இன்னிக்கும் எங்கேயாச்சும் ஃபிரண்டுங்களை பார்த்தா இன்னிக்கும் நல்லா ஒரு ஒரு சந்தோஷம் இன்னிக்கி எங்கே போனாலும் நல்ல பார்க்குறாங்க பேசுகிறோம் பழகுகிறோம் அப்பதிக்கு பள்ளி வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை இன்னிக்கி பார்த்தாலும் அந்த நண்பர்களை பார்த்தாலும் இன்னிக்கும் நாங்கள் பேசிகிட்டுதான் இருக்கோம் எங்கேயாச்சும் பார்த்தா கூட ஞாபகத்துலருந்தால் ஞாபகப்படுத்தி பேசுகிறது அது ஒரு சந்தோஷம் அது ஒரு மன திருப்தி இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுனாக்க திருப்பி அந்தமாதிரி சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்குமான்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு இதுதான் பாக்கல மறக்கம்